நம் இந்திய திருநாட்டில் எண்ணற்ற மதங்கள் இருக்கிறது அதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்க மதங்கள் ஹிந்து மதம் இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துமா மதம் இந்த மூன்று மதங்கள் மிகவும் முக்கியமான மதங்களாக கருதப்படுகிறது இந்த மதங்கள் எதற்காக மனிதர்கள் எல்லாரும் ஒன்றாயினும் இந்த மதங்கள் எதற்காக என்று கேட்டோம்ன்னா அந்த மதங்கள் இந்திய அரசியலமைப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எப்படியென்றால் அந்த மதங்களருக்கு தகுந்தாற்போல் இட ஒதுக்கீடு போன்ற விஷயங்களுக்கு இந்த மதங்கள் தேவைப்படுகிறது மற்றபடி மதங்களை மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் மனிதம் ஒன்றே அதில் முக்கியத்துவம் பெறுகிறது மதத்தை மதத்தின் பெயரை வைத்துக் கொண்டு யாரும் யாரையும் தூற்றக் கூடாது இப்போ ஹிந்து மத மதத்தை பொறுத்த வரையில் மக்களுடைய பிரதானமான கோயில்கள் அவங்களுடைய இந்திய மக்களுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை குறிக்கும் வகையில் அந்த கோயில்கள் அமைந்திருக்குது அடுத்து இஸ்லாம் மதத்தை பொ பொறுத்த வரையில் அவங்க செய்கிற அன்யா அய் அஞ்சு நேரம் செய்கிற தொழுகை அந்த நேரம் தவறாமல் கடைப்பிடிக்கக்கூடிய தொழுகை பிடிச்சிருக்கு அதுக்கடுத்து கிறிஸ்துவ மதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ மதமும் அவ்வளோ தான் ஞாயிற்றுக்கிழம ஆச்சுனால் கரெக்டாக சர்சுக்கு போகிறது கரெக்டாக அந்த நேரம் தவறாமல் செய்கிறது அது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்திய மதத்தை பொறுத்த வரையில் நிறைய விழாக்கள் திருவிழாக்கள் கொண்டாடுதல் பெரியவங்களுக்கு மரியாதை செய்கிற மாதிரி திருவிழாக்கள் இருக்குது சிறியவர்களுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி திருவிழாக்களும் இருக்குது இப்படி நிறைய விதமான திருவிழாக்கள் வந்து இந்த இந்து மதத்தில் இருக்குது அடுத்து புத்த மதம் இருக்குது புத்த மதம் புத்த மதம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிறப்பான ஒரு மதம் சீக்கிய மதம்னு இருக்குது இன்னும் நிறைய மதங்கள் இருக்குது இந்த மதத்துக்கு ஒரு எல்லா மதங்களுக்கும் அதனுடைய சிறப்பம்சங்கள் எத்தனையோ இருக்குது நாம் என்ன செய்யணுனா இந்த மதங்கள் எத்தனை மதங்கள் வேணா இருந்துட்டு போனாலும் மனுஷத்தன்மை மாறாமல் நடந்துக்கணும் நாம் ஒருத்தன் அவன் அடுத்த மதம் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரு மனதை புண்படுத்துகிற மாதிரியெல்லா நடந்துக்கவேக் கூடாது ஏன்னா அனைத்து மதங்களும் ஒரு இந்தியர்கள் என்ற உணர்வில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் இந்த மதங்கள் வந்து பயன்பாட்டில் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் மற்றபடி மனிதன் வந்து நாகரீகமான முறையில் வாழ்வதற்கு தான் இந்த மதங்கள் பயன்படுகின்றனவே தவிர மதங்கள் வந்து மனிதனை பிளவுபடுத்துகிற நோக்கத்தில் வந்தது கிடையாது மனிதத்தன்மை மனுஷத் தன்மையோடு இருக்கணும் அந்த மனிதத்தன்மை அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த மதங்கள் இந்த மதங்களை தவறான வழியில் பயன்படுத்தாமல் மனிதத்தன்மை வளர நாம் பயன்படுத்த வேண்டும்